நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து சாதாரண பட்டன் செல்தான் யூஸ் பண்ணிட்டிருந்தேன் பட்டன் செல்லை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பல தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியாமப் போய்டுது ரெண்டாவது வந்து அந்த பட்டன் செல்லு வந்து ஃபோன் மட்டுந்தான் பேசமுடியுது அதை தவிர்த்து நம்ம நிறையாத் தகவல்கள் வந்து தெரிஞ்சிக்கமுடில அதுக்கு என்னாப் பண்ணுறதுனு கேட்குறப்ப எல்லோரும் சொன்னாங்க செல் ஆண்ட்ராய்டு செல்லு வாங்கினாதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படினு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஆண்ட்ராய்டு போன் வாங்கினேன் ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கிறப்ப எந்த செல்லு வாங்கனுன்ட்டு நிறையா பேர்கிட்ட கேட்டேன் ஒருத்தர் ஒருத்தவங்க ஒன்று சொன்னாங்க சாம்சங்கு ஓப்போ விவோ ரியல்மீ ரெட்மீ அந்தமாரி சொன்னாங்க அப்புறம் பார்த்தா ரெட்மீன்னு ஃபோனு நைன் ஏன்னு ஒரு ஃபோனு வாங்கினேன் அது வந்து நல்லாயிருக்கு யூஸ் பண்ண நல்லா இருக்குனாங்க ஏதோ பேட்ரி வந்து அய்யாயிரம் எம்ஏஜி பேட்ரி கேமரா வந்து இத்தனை மெகாபிக்சல் கேமரா இவ்வளோ கெப்பாசிட்டி ரேமு அதலாம் சொன்னாங்க வேற ஐட்டத்தில் நான் வாங்கினோம் வாங்குனதுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு வாட்ஸ்ஸப்பு எல்லாம் செல்லில் இன்ஸ்டால் பண்ணிணதுக்கு அப்புறம் நிறைய நண்பர்களுடைய கான்டக்ட்ஸு நிறையா ஷேர் தகவல்கள்லாம் பரிமாறிக்கிறது இப்போ அவங்களுக்குத் தெரிஞ்ச தகவல்கள் டக்கு டக்குனு அந்த குரூப்பில் போடுறது போகிறது வர்றது அதேமாதிரி இன்ஸ்ட்டாகிராமு நம்ம வந்து நிறையா இது பண்ணுறது அதேமேரி ட்விட்டர்லதான் நமக்குத் தேவையான தலைவர்களுடைய இதுலாம் வந்து தெரிஞ்சிக்கிறது போகிறது வர்றது அதுமாதிரி நிறையா நம்மளுக்கு என்னென்ன தகவல்கள் எல்லாம் தேவை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் அதுலேயிருந்து எடுத்துக்கிட்டு அதுபோல் பேசுறது போகிறது வர்றது எல்லாம் வந்து பல தகவல்களை வந்து இந்த ட்விட்டரு இன்ஸ்ட்டாகிராமு அப்புறம் வந்து நிறையா படிப்பு சம்மந்தமாக தேவையான இதுலாம் படிக்கிறதுக்கு தேவையானதுலாம் எடுத்துக்கிறது என்னென்ன தகவல்கள்லாம் தேவை அப்போ வரது அந்தமாரி என்னானா நம்மளுக்கு நெட்டில் சர்ச் பண்ணுபோது எல்லாம் தெரியும் அதுமாரி இப்போ நிறையா கடைக்கெல்லாம் போனோம் முன்னா இப்போ பணமாக ஆன்லைனில் தான் எல்லாம் சொல்கிறாங்க அதனால ஆன்லைன் பேமெண்ட்டு பண்ணுறது அதுக்கு செல்லு தேவைப்படுது நிறையா விசயத்துக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் தேவைனு வைச்சிக்கங்களேன் இப்போ எங்காச்சும் போனோம் தெரியாத ரூட்டுக்கு ரூட்டு இதுபண்ணலாம் அதுமாதிரி சாப்பாடு ஆட்ரு பண்ணுறதுக்கு அந்த லொக்கேஷன் இது பண்ணுறதுக்கு அது நம்ளுக்கு எது ட்ராவல்ஸ் தேவைப்படுதுனா சொல்வதுக்கு ட்ரையின் டிக்கெட் புக் பண்ணுறது பல விசயத்துக்கு சொல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து அவ்வளோதுக்கு தேவைப்படுதுனு சொல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லைனா இப்போது ரொம்ப கஷ்டம்னு வைச்சிகோங்களேன் அதேபோல் நமக்குத் தேவையான எக்ஸ்சாம்ஸ் ரிசல்ட் பார்க்கிறது அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பாக்கணும்னா ரொம்ப இதாக இருக்கும் அதேபோல் கம்ப்யூட்டரலாம் நம்ம எல்லா இடத்துக்கும் எடுத்துப் போமுடியாது கம்ப்யூட்டருனா ஒருசில பேர்கிட்டதான் இருக்கும் செல்லுனா இப்போ டக்கு டக்கு டக்குனு நம்ம பார்த்துக்கலாம் தகவல்களை உடனே தெரிஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் ஈஸியாக டவுன்லோடு பண்ணிக்கலாம் பல இதுக்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து அத்தியாவசியந்தான் அதில் மாற்றுக் கருத்து கிடையாது ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து வச்சிக்கிட்டோம்னா எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் இப்போ தலைவர்களைப் பற்றி படிக்கிறது தலைவர்களப் பற்றி படிக்கிறது மட்டும் இல்லை எல்லா விஷ்யங்களைப் பற்றியும் புக்ஸே ரொம்ப இல்லைனாலும் நம்ம போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணோம்னா விக்கிப்பிடியா அதுபோல் தளத்தில இருந்து எல்லாவிதமா படிக்கலாம் எல்லாம் படிக்கலாம் இப்போ ஒரு தெரியாதப் பொருளைப் பற்றியோ இல்லை இப்படி விவசாய முறைகளைப் பற்றி நமக்குத் தெரிலனா அதில் போய் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணிப் பாத்தோம்னா எந்தெந்தப் பயிர்களாம் எப்படி பயிரடணும் எப்படி உரம் இடணும் எப்படி என்னா ஏது அதுமாதிரி எல்லாத்துக்குமே செல்லு வந்து ரொம்ப தேவைப்படும் தேவை அதுக்காகப் பயன்படுதுன்னு சொல்லலாம் இவ்ளோக்கு இவ்வளோ பல விஷயம் செல்லு வந்து இல்லைனா இப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதேமாதிரி நிறையா ஆப்ஸ்லாம் இப்போ எல்லாம் ஆப்ஸ் மூலியமாகதான் பண்ணுறாங்க ஆப்பலாம் செல்லு ஏற்றி இது பண்ணுறாங்க செல்லு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப தேவைதான் அதனால வந்துட்டு அதுவும் குறிப்பாக ஆண்ட்ராய்டு செல்லுமே எல்லாத்துக்கும் தேவைதான் நான்லாம் இப்போ ஆண்ட்ராய்டு செல்லு வாங்கினதுக்கு அப்பறந்தான் நிறையாத் தகவல்கள்லாம் இதுபண்ணுறது சேவ் பண்ணி வைச்சிக்கிறது இப்போது சுற்றுலாலாம் போனோம்னா போட்டோலாம் எடுத்து எடுத்து இதுபண்ணி வைச்சிக்கலாம் நமக்குத் தேவையான இடத்தில் எடுத்துக்கலாம் அதுபோல் மெயில்லாம் அனுப்புவாங்க நம்மளுக்கான மெயிலை ஐடிலாம் நம்மளே செக் பண்ணிக்கிறது இப்படி பல விசயங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து தேவைதான் அதனால் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து நல்லது ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து எப்புடினா எல்லாத்துக்கும் நல்லது ஆன்ட்ராய்டு மொபைல் செல்லு கையில் இருந்தால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை இப்போ நம்ம பணம் அக்கவுண்ட் அனுப்பிச்சு வைச்சிருந்தோம்னா பணத்தை அனுப்பலாம் போடுறது வர்றது எல்லாத்துக்கும் பரவாயில்ல ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து பெஸ்ட்டுதான் அப்படீன்றது என்னோட கருத்து என்னைப் பொருத்தவரையிலும் ஆண்ட்ராய்டு வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது